வாங்கம்மா உட்காருங்க

ஆ எந்த எத்தனாவது படிக்கிறார் அதான் உங்க பையன் மார்க் உங்க பையன் மார்க் லிஸ்ட்டை வாங்கி பார்த்தேன் ஒன்னுத்தில் கூட மார்க் பாஸ் மார்க் கிடையாது எல்லாம் ஃபெயில் மார்க்காக இருக்கு நீங்கள் வீட்டுல படிக்க வைக்கிறிங்களா இல்லையா நல்லா படிக்க சொல்லுங்கள் ஆ ஆ அடுத்த பரிட்சையில நல்ல விதமாக எழுத சொல்லுங்கள் மற்ற புள்ளைகளோட உங்க பையன் ரொம்ப கம்மியாக மார்க் எடுத்திருக்காரு ஆ அதான் அதேமாதிரி நல்ல விதமாக படித்து எழுத சொல்லுங்கள் எல்லா பிள்ளைங்களும் மார்க் எடுக்குது உங்க பையன் ஃபுல் மார்க் எடுக்குதுல அதுமாதிரி எடுத்து பாஸ் மார்க் எடுக்க சொல்லுங்கள் இல்லைனா அடுத்த நடை இப்போ மார்க் கம்மியாக இருந்தாக்க பள்ளிகூடத்த விட்டே நிப்பாட்டிடுவோம்